ஸோ லைஃபில் வந்துட்டு கலைன்றது ஏன் முக்கியம் அதாவது ஒரு பெயிண்ட்டிங்குனு வச்சுகோங்களேன் அந்த பெயின்ட்டிங் வந்துட்டு ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் சொசைட்டிக்கு ஒரு சிலர் வந்துட்டு இப்போது என்ன சொல்வது இப்போ ஸ்மோக் பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்துக்கு அந்த இடத்துல வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது ஸோ அதை வந்து நம்ம போய் ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு நம்ம அது கண்டிஷன்ஸாக வந்து அவங்ககிட்ட சொல்லமுடியாது ஸோ அந்த டைம் என்ன பண்ணுவாங்கனால் நம்ம என்ன ஒரு பெயிண்ட்டிங்காக வரஞ்சு அங்கே வந்து அவங்க செட் பண்ணிடுவாங்க இப்போ அதை பார்த்ததுமே மற்றவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்தமாதிரி அவங்க லைஃபில் வந்து நல்லதாக ஒரு இதாக எடுத்துக்கிட்டு போனாங்கன்னால் சொசைட்டி வந்துட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான சொசைட்டியாக நமக்கு வந்து இருக்கும் ஸோ அதை தான் வந்துட்டு மீன் பண்ணுறாங்க